நான் வந்து எலெக்ட்ரிஷன் வேலை செய்றேன் எனக்கு வந்து பார்த்திங்கள்னா டெய்லியும் வந்து கரண்ட் வந்து எனக்கு சீராக வந்து இருந்தா மட்டுந்தான் என்னால் வந்து வேலை செய்ய முடியும் ஏன்னா அதை நம்பி தான் நான் வந்து இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தொழில் எப்படினு பார்த்திங்கள்னா மிஷின்ந்தான் மிஷினில் செவத்துல வந்து ஓட்டை போடணும் அந்த மிஷினை வச்சு அந்த மிஷினுக்கு வந்து கரண்ட் சப்ளை தேவை எங்ககிட்ட அந்த ஜென்லெட் யூபிஎ ஜெண்ட்ரேட் யூபிஎஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அதனால் பார்த்திங்கள்னா நான் அந்த மின்சாரத்தை நம்பி தான் இருக்குறேன் அந்த வீட்டில் வேலை செய்யற வீட்லயிருந்து மின்சாரம் எடுத்துப்பேன் இப்போ வந்து மின்சாரம் வந்து இப்போ தடை ஆயிருச்சு இன்னக்கு வந்து வேலை செய்யறாங்க இன்னக்கு லீவு அப்படினு இருந்தாலும் என் நானும் அன்னக்கி லீவு தான் அதமாதிரி ஒரு வாரம் பண்ணா ஏன் தொழில் வந்து கெட்டு போயிரும் அதனால் வந்து மின்சாரம் வந்து எனக்கு வந்து தேவை அடிப்படை பொருளாக வந்து தேவைப்படுது மின்சாரம் வந்து இல்லாத போது வந்து எப்படி பாதிக்கப்படும்னா இப்போ அந்த செவத்துல வந்து நான் கையிலதான் இந்த உளி சுத்தியல் வச்சுதான் நான் அடிக்கணும் ஓட்டை போடணும் அதனால வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதமாதிரி போட்டா நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஓட்டை கூட போட முடியாது இதே மின்சாரம் இருந்தா அந்த மிஷின் மூலியமாக போட்டா நான் வந்து ஒரு நாலு ஓட்டை போடுவேன் அதனால எனக்கு ரொம்ப மிஷின் இல்லாம போட்டா நான் வந்து ஒரு நாலுதான் போட முடியும் ரெண்டுதான் போட முடியும் அதனால் ரொம்ப கடினமாக இருக்கும் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கனா அந்த இந்த பெரிய பெரிய பைப்புலாம் அறுக்கணும் இரும்ப அறுக்கணும் அப்படின் பார்த்திங்கள்னா அதுவும் வந்து மின்சாரம் இருந்தாதான் முடியும் இல்லைனா அந்த பைப்பு வந்து அறுக்கிறது ரொம்ப சிரமந்தான் அதனால அது நான் தனியாக அதுக்கு வந்து ரெண்டு பேர் ஆள் வைக்கணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இன்னும் ஏன் கையிலயிருந்து அமௌண்ட்லாம் போவும் அதனால ரொம்ப லாஸ்தான் ஆவும் இது வந்து மின்சாரம் எனக்கு வந்து பாதிக்கப்பட்றேன் ஏன்னா நான் அதை நம்பிதான் வந்து நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால மின்சாரம் வந்து எனக்கு அர்ஜெண்ட் அவசியமாக தேவைப்படுது